ஹலோ ரூபேஷோட அப்பாங்களா சார் ஸ்கூலேருந்து பேசுறேங்க தம்பி ஒரு நாற்பது நிமிஷம் லேட்டாக வருவாப்புலைங்க ஆ இங்கே ஜனவரி இருபத்தாருக்கு ஃபங்க்ஷன் நடக்குதுங்க ஸ்கூலிங்க அதுக்காக டான்ஸ் பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்ருக்கறேங்க தம்பி கலந்துருக்கிறாப்புலைங்க அதுக்கான ஒரு நாற்பது நிமிஷம் இங்கேயே இருக்கட்டுங்க முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்றேங்க நீங்கள் வந்து கூட்டிக்கிட்டு போயிடுங்க சார் பஸ்ஸு முன்னாடியே வந்துடுங்க தேங்க் யூ சார்